வாங்க உள்ளே வாங்க சரி ஓகே எந்த டிப்பார்ட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் இயரா லைப்ரரி கார்ட் கொடுத்துருக்காங்களா சரி புக்கெலாம் இந்த கம்போர்ட்டில் இருக்குது போய்விட்டு பாருங்க லாஸ்ட் ரோவில் இருக்கும் பாருங்க இல்லை எல்லா டிப்பார்ட்மெண்ட் புக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன புக் வேணும் ஸ்டோரி புக் மட்டும் தான் வேணுமா அந்த லாஸ்ட் கபோர்ட்டில் இருக்கும் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க புக்கு வந்துட்டு மிஸ் ஆகிட்டுனால் வந்துட்டு ஃபைன் உண்டு ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுனால் அதுக்கும் ஃபைன் உண்டு அதுக்கு பு புக்கு மிஸ் ஆகிடுச்சுனா பிஃப்ஃடி ருப்பீஸ் கட்ணும் டேமேஜ் ஆகிடுச்சுனா வந்துட்டு ஹண்ரட் கட்டணும் கார்டு வந்துட்டு கொடுத்துட்டு தானம்மா எடு எடுத்துகிட்டு போவீங்க புக்கு சப்போஸ் புக்கு ஒன் வீக்கில் சரி ஓகே ஆ ஆமாம்

சரி கு எடுத்துவிட்டு நோட்டில் சைன் பண்ணிவிட்டு போங்க டிப்பார்ட்மெண்ட் போட்டு டேடெலாம் போட்டு